என்னுடய ஓவியங்கள் வந்து மற்றவர்வர்களுக்கு தாக்கத்தை உண்டாக்குத்தான்னு கண்டிப்பாக உண்டாக்குது பெரிய பெரிய ஓவியங்கலாம் வரைஞ்சி அதில் வர்ணங்கள் தீட்டி அந்த மாதிரிலாம் இருக்கணும்றது கிடையாது சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம் வெளியே போடுற நம்ம வாசல்ல தினசரி போடுகிற கோலங்கள் கூடம் அந்த வழியாக போகிற வரவங்கள் ரொம்ப பிஸியாக ரொம்ப இதில் போய்கிட்டுருப்பாங்க ஆனாலும் ஒரு செகண்ட் நின்று அதை உற்று பார்ப்பாங்க பாருங்கள் அதுக்கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு தான் நம்ம சொல்லணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு சில ஒவியங்களைப் பார்த்தா நம்மளை நம்மள அறியாமல் அதை பார்த்துட்ருப்போம் நம்ம மறந்துவிடுறோம் ஆனால் மெய் மறந்து அதை பார்த்துட்ருப்போம் அதனால் கண்டிப்பாக ஓவியங்களுக்கு வந்து ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிற சக்தி இருக்கிறது அதே போல் தான் நானும் நினப்பேன் நான் அன்றாட நான் கொஞ்சம் வரையுவேன் ஆனாலும் நானாக தினசரி போடுகிற வாசல்ல போடுகிற கோலங்கள்கூட நான் அதை ரசித்து போடுவென் அப்போ அதை அதை பா நின்று பார்க்குறவங்கள பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்